வணக்கங்க நான் ஒரு கல்லூரியில வேலை செய்யறேங்க நான் இந்த மாதிரி வந்து ஸ்விகியில உணவு வந்து நான் பதிவு பண்ணி இருந்தேனுங்க உணவு ஆர்டர் பண்ணி இருந்தேனுங்க அப்போ எனக்கு இப்போ உணவு எப்போ வரும் அப்படிங்கிற நேரத்தை நீங்கள் சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க எனக்கு அடுத்து வந்து பாடவேளை இருக்குதுங்க நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேனுங்க அடுத்து நான் என்னுடைய பாடவேளை வந்து இதனால் தாமதம் ஆயிறக்கூடாதுங்க அதனால் எனக்கு எத்தனை மணிக்கு நான் வந்து பதிவு பண்ண உணவு ஏன் கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லா இருக்குங்க அந்த நேரம் வந்து எனக்கு தெரிஞ்சிது அப்படின்னா என்னுடைய முகவரி வந்து நான் தெளிவாக சொல்லிவிட்றேன் உங்களுக்கு என்னோட முகவரிக்கு என்னுடைய கல்லூரி முகவரிக்கு நான் ஆர்டர் பண்ண உணவு வந்து என்னை வந்து அடைய எவ்வளவு மணி நேரம் ஆகுங்க நீங்கள் அங்கே இருந்து பயணிச்சு இங்க அந்த உணவை கொண்டு வர்றக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் ஏன்னா கிலோமீட்டருக்கு நீங்கள் இவ்வளோ நேரம்ன்னு சொல்லிவிட்டு ஒரு கணக்கு வச்சுருப்பிங்க இல்லைங்களா அப்போ நீங்கள் அங்கே இருந்து பயணிச்சு கிட்டத்தட்ட வந்து நம்ம இங்கே இருந்து என்னுடைய கல்லூரிலேந்து நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பொருள் வாங்கக்கூடிய கடையானது ஒரு ஆறு கிலோமீட்டரு தள்ளி இருக்குதுங்க அப்போ அந்த ஆறு கிலோமீட்டரு தூரத்தில் இருந்து நீங்கள் எத்தனை மணி நேரத்தில் என்னுடைய கல்லூரியை வந்து அடைவீங்க உணவு வந்து ஏன் கைக்கு எத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டனா அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோட நேரத்தை நான் மாற்றி வச்சுக்கணுங்க என்னோடைய பாடவேளையை நான் மாற்றி எதாவது அதற்கான முயற்சி செய்வேன் இது எதுவுமே தெரியாமல் இருக்கிறது கொஞ்சம் கஸ்டமாக இருக்குதுங்க எனக்கு எப்போ வந்து ஏன் கையில் வந்து அந்த பொருள் சேரும் உணவு வந்து சேரும் அப்படிங்கிற நேரத்தை நீங்கள் கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லா இருக்குங்க